ஸ் வெளிநாட்டில் இருந்து சுற்றுலாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வர்றவங்க ந சுற்றிப் பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது நம்ம கிளைமேட் வைஸ் பார்த்தோன்னா சில்லுனு பார்க்கணும் தேயிலை தோட்டம் இதெல்லாம் பார்க்கணுன்னா ஊட்டிக்குப் போகலாம் ஏற்காடு போனால் ஏற்காடு போனால் போட் ஹவுஸ்சு போட்டிங்கு ஹார்ஸ் ரைடிங் சைக்கிளிங் இந்த மாதிரி பொழுதுபோக்கெல்லாம் பார்க்குறதுக்காக ஏற்காடு போகிறாங்க ஏற்காடு கொடைக்கானல் ஊட்டி எல்லாம் வந்து குளிர் பிரதேசங்ளாக இருக்கிறதுனால கிளைமேட் வைஸ் மே மாதத்துல வெயில் சீசனில் வரும்போது அந்த ஏரியாவுக்கு போய் பார்ப்பாங்க மற்றப்படி வந்து இங்கே வந்து நிறைய அம்யூஸ்மெண்ட் பார்க் எல்லாம் நிறைய இருக்குது பிளாக் தெண்டர் பரவச உலகம் விஜிபி இந்த மாதிரி நிறைய நிறைய அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்கிறனால வெளிநாட்டில் இருந்து வர்றவங்களுக்கு அதில் வந்து நிறைய ஸ்கேட்டிங்க் இது வாட்டர் ஸ்கேட்டிங் அலையில் விளையாடுறது அவ் மியூசிக்களில் விளையாடுறது இந்த மாதிரி நிறையா பொழுது போக்கான நிகழ்ச்சிகளில் எல்லாமே அம்யூஸ்மெண்ட் பார்க்லேயுமே இருக்குது கப் அந்த ஜெயின்ட் வீலு ரோலர் கோஸ்டர் அந்த மாதிரி நிறைய பொழுதுபோக்கு எல்லாத்துலேயுமே இருக்குது பிளாக் தெண்டர் கோயும்புத்தூர் பக்கம் இருக்குது அங்கேயே நிறைய போகிறாங்க மற்றபடி இங்கே சேலம் பக்கத்தில் பரவச உலகம் இருக்குது இங்கே நாங்கள் இருக்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து ஒகேனக்கல்ன்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குது அந்த ஃபால்ஸ்க்கு வந்தால் நல்ல எண்ணெய் மஜாஜ்யெலாம் பண்ணி ஃபால்ஸ்சில் குளிச்சுட்டா பாடி பெயின்னெல்லாம் போகும் அப்படிங்கிறதுக்காக நிறையப் பேர் இங்கே வந்து ஒகேனக்கலுக்கு வந்து பொழுதுபோக்காக இருந்துட்டு சுற்றிப் பார்த்துட்டுப் போகிறாங்க